இந்தியாவில் இன்று மக்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து சமாளிக்கின்றனர் அதுவும் முக்கியமாக பெரும் சவால்கள் என்னன்னா இந்த கொரோனா மன்றம் பேரிடர் காலத்தில் வந்து மிகவும் வந்து மக்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க நம்மக்கிட்ட வந்து தேவையான உபகரணங்கள் கிடையாது மருத்துவக் குழுக்கள் வந்து கிடையாது நம்ம வந்து வச்சு அவங்களுக்குத் தேவையான உபகரணங்கள்லேருந்து மருந்து மாத்திரைகள்லேருந்து கொடுத்து பாதுகாக்கிறோம் அதில் வந்து சரியாக வந்து கையாள மாட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கக் கூடிய கல்விக் கடனை வந்து அதுலேயும் வந்து ஃபெய்லியர் பண்ணிவிட்டாங்க அதுலேயும் நிறைய சவால்கள் இருக்குது மாணவர்கள் கல்விக் கடனை ரத்து செய்கிறது கிடையாது ஆனால் தனியாருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கடன்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த கடன் எல்லாத்தேயும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து தள்ளுபடி செஞ்சிடுறாங்க இன்னொரு விஷ்யம் என்னன்னா வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தப் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னால் வந்து தனியார் துறைக்கே வந்து விற்றுட்றாங்க இப்போது வந்து இங்கே இருக்கறதில் வந்து பொதுத்துறை நிறுவனம் வந்து எல்ஐசி அந்த எல்ஐசியை வந்து என்ன பண்றாங்கன்னால் வந்து அந்த பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார் துறைக்கு வந்து விற்பனை செய்கிறதா இருக்காங்க அந்த எல்ஐசி என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தால் மக்கள் வந்து பல்வேறு மக்கள் வந்து நல்லது நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை தனியார் துறைக்கு விடுறாங்க அது மட்டும் கிடையாது விமானப் போக்குவரத்து எல்லாமே பொதுத்துறை நிறுவனமாக இருந்துச்சு அந்த பொதுத்துறைப் போக்குவரத்து என்ன பண்ணிட்டாங்கன்னால் தனியார் துறைக்கு வந்து தாரை வார்த்ததன் மூலமாக வந்து மக்கள் வந்து பெரும் வந்து இன்னலுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க